தமிழ் மொழியோட தனித்துவம் அப்படின்னா தமிழ் மொழி ரொம்ப கவிஞர்களெல்லாம் சொல்கிற மாதிரி தேன் மாதிரி அது உண்மையாகவே அது படித்து ரசித்து பார்த்தோம்னா தான் அது புரியும் தமிழ் மொழி ரொம்பவுமே இனிமையானதாக தான் இருக்குது அது படிக்கிறக்கனாலும் சரி எழுதுகிறதுனாலும் சரி நம்ம அடுத்தவங்கள் கிட்டே பேசுகிறதுனாலும் சரி தமிழ் ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்கிறதுங்கிறது தெரியல ஆனால் ரொம்ப இனிமையானது தமிழ் மொழி அப்புறம் இலக்கணம் நம்ம தமிழ் மொழிக்லைக்க இருக்கற அந்த இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்களும் பார்க்கப் போனோம்னால் அந்த இலக்கண வடிவில் வர அந்த ள ல சிறப்பு ழ அந்த ல எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதில் ஒரு லெட்டர் மா அந்த ஒரு ழ மாற்றினா கூட இடம் மாறி பொருள் மாறி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தமிழ் மொழியை உச்சரிக்கிறதிலும் சரி படிக்கிறதுலும் சரி நம்ம பேசுகிறப் போதும் சரி தமிழ் மொழியை வந்து நம்ம குழந்தைகளுக்கும் அந்த உச்சரிப்புகளை வந்து கரெக்டாக நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு வந்தோம்னால் அது கேட்கறக்கு நம்ம குழந்தைங்கள் கிட்டே நம்ம பேசுகிறத கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்குது கேட்கறக்கு